பதினெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு நான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு